ஹலோ சார் வாட்டர் சர்விஸ் ஆஃபீஸா சார் நான் இங்கே தாராசுரத்துலேருந்து பேசுகிறேன் சார் சார் இதேமாதிரி நீங்கள் டேப் போட்டதுலேருந்து எனக்கு தண்ணி வர்றதேல்ல சார் மார்னிங் ஒரு ஒரு ஆஃப் ஆன் ஆர் தான் சார் வருது ஈவினிங் சுத்தமாக தண்ணி வரவே மாட்டுக்குது சார் அப்படியே மார்னிங் வர்றப்பயும் லைட்டாக தான் சார் தண்ணி வருது அதுவும் வரவே இல்லை சார் அழுக்காக ஒரு மாதிரிதான் சார் வருது இப்போ நாங்கள் தாராசுரம் கும்பகோணத்தில் இருந்து காமராஜபுரத்துலேருந்து பேசுகிறோம் சார் ஆ அங்கே வந்துட்டு எனக்கு டேப் வந்துட்டு போட்டு ஒரு ரெண்டு மாசம்தான் சார் ஆகுது ரெண்டு மாசத்துலேருந்து சுத்தமாக தண்ணி வரமாட்டுக்குது சார் அதுக்கு முன்னடி நல்லாத்தான் சார் வந்துட்டுருந்துச்சி இப்போ சுத்தமாக வர்றதில்ல சார் நீங்கள் டேப் போட்டதுலேருந்து ஆ ஆமாம் எங்கே சார் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்படி தான் சார் சொல்கிறீங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர சரி பண்ணி கொடுக்க மாட்டுக்கிறாங்க சார் எனக்கு மார்னிங் ஒரு சிக்ஸ் டு நைன் வேணும் சார் ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு நைன் வேணும் சார் ஆ ஓகே சார் கும்பகோணம் தாராசுரம் காமராஜபுரம் சார்

ஆ ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் சார் சுத்தமாக தண்ணியே வரமாட்டுக்குது ஆ ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்